ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா உங்கள் பொண்ணு என்ன படிச்சுருக்காங்க ம் டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்காங்க சரிங்க என்ன குரூப் எடுக்க உங்கள் பொண்ணு ஆசப்படுறாங்க பயோ மேக்ஸ் பயோ மேக்ஸ் கிடைக்காதே இல்லைம்மா நாங்கள் நானூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் தான் ஃபர்ஸ்ட்டு குரூப் கொடுப்போம் நானூறு மேலே இருந்தால் கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் ப்யூர் சையின்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நர்சிங் டிபார்ட்மென்ட் எடுத்துக்கோங்களேன் குரூப்பு அதுக்கு சொல்லலம்மா பையாலஜி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்கள் பொண்ணால் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியிலைல்ல நீங்கள் ஓகேம்மா உங்க பொண்ணு ஹாஸ்டலில் சேர்க்குறீங்களா டேஸ்காலராக ஹாஸ்டல் ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் வரும் சேர்த்தே தான் நேம் இருக்கு நேம் இருக்குதுங்க மந்த்லி டுவெல் தௌசண்ட் வரும் ஆ இருக்குது யோகா க்ளாஸு க்ளாஸிக் இருக்குது கராத்தே இருக்குது அப்புறோம் கேம்ஸ் எல்லா கே எல்லா கேம்ஸுமே இருக்கும் உங்கள் பொண்ணும் கேம் விளையாடுவாங்களா என் எந்த கேமு என்ன கேம் விளையாடுவாங்க ஓகேம்மா நாங்கள் வருஷா வருஷம் டென்த்து டுவெல்த்து எப்போவுமே ஹண்ரட் பர்சென்டேஜி கொடுத்துருவோம் ரிசல்ட்டு நீங்கள் ஸ்கூலில் பற்றி தான் தெரிஞ்சிருப்பீங்களே நீங்கள் தெரிஞ்சு தானே சேர்க்க வந்துருக்கீங்க நல்ல ஸ்கூலுங்க எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உங்கள் பொண்ணு ஆனால் டெய்லி படிக்கணும் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும் ஸ்கூல் சேர்த்துட்டோம் நம்ம படிக்காமல் ஆ பொண்ணு படிக்கிதா இல்லையானு பார்க்காம இருக்கணும்னு இருக்கக்கூடாது எங்கள் ஸ்கூலில் ஓகே பயோ மேக்ஸு உங்கள் பொண்ணு படிக்கிறேன் சொல்கிறாங்களா பயோ மேக்ஸு இல்லை நீங்களே சொல்கிறீங்களா ஆ ஓகே டென்த்து எங்கள் படிச்சாங்க திருச்சியா எந்த ஸ்கூலு கவர்ன்மெண்ட் ஸ்கூலுங்களா ஓகே ஓகேமா அப் அப்ளிகேஷன் வாங்குங்க அப்ளிகேஷன் ம பையோ மேக்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி ஆஃபிஸ் ரூமில் கொடுத்துட்டு போங்க கவுன்சிலிங் அப்போ நாங்கள் கூப்புடுறோம் ஓகே ஓகே ஓகே